என்னோட லைஃப்பில் வந்து நான் முக்கியமான முடிவெடுத்த தருணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெலிவரி தான் எனக்கு வந்து இந்த லாக்டவுன் டைம்மில் தான் வந்து டெலிவரி ஆச்சு அப்போ நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிட்டுருந்தனோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் டெலிவரி பார்ப்பேன் அங்க தான போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் லாக்டவுன் டைம் அது ஆனால் எல்லாருமே இல்லைல்ல நம்ம வந்து அங் அவ்வளோ தூரம் போக வேணாம் அப்போ அலௌடும் கிடையாது அதனால் இங்கே சரௌண்டிங்கிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் கண்டிஷனாக நான் வந்து எங்கே காமிச்சிகிட்டு இருந்தனோ செக்அப்பு அங்க தான் நான் வந்து டெலிவரி பண்ணிப்பேன் அங்கே தான் நான் டெலிவரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்மில் வந்து ரொம்ப முக்கியமான டைம்மில் வந்து நான் ஒரு முடிவெடுத்தேன் அதையும் கண்டிப்பாக நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல படியாக குழந்த பெத்துட்டு நான் வீட்டுக்கும் வந்தன் அதுவும் எனக்கு அந்த டைம் வெற்றிகரமாக சக்ஸஸாக தான் இருந்துச்சு ஆனால் அது யார்கிட்ட போய் நான் அந்த இந்த முடிவு எடுக்கலாமா நம்ம அங்கையே போய்க்கலாமான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் கேட்டேன் நான் வந்து இங்கே தான் போகனுன்னு ஆசைப்படுறேன் அங்க தான் போகனுன்னு நான் விருப்பப்படுகிறேன் அதனால் நம்ம அங்கையே காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன் அவங்களும் எனக்கு ஓகே பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அதனால் நான் கரெக்ட்டாக போயிவிட்டு முடிவெடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் குழந்த பெத்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு நல்லபடியாக வந்தேன் அதற்கப்பறமே தான் தெரிஞ்சிச்சு நம்ம வந்து ஓகே கான்ஃபிடென்ட்டாக இந்த முடிவில் இருந்தோம் ப்ளஸ் சக்ஸஸோடையும் வந்தோம் ஆனால் ஹஸ்பண்ட் பர்மிஷன் கொடுத்தாரு அதனால் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்ட்டு எனக்கு அது கொஞ்ச நாள் நான் லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை நான் ஃபீல் பண்ணேன்